நான் வந்து கிராம சைடில் இருக்கிறதுனால எனக்கு வந்து இங்கே எங்கூர்லெல்லாம் ஓடுறது பிடிக்காது எனக்கு வந்து கிரௌண்டு இந்த மாதிரி ப்ளேஸில் ஓடுறது பிடிக்கும் அதே மாதிரி கிரௌண்டு எங்கெங்கெலாம் இருக்குதோ அங்கங்கே போட்டி வச்சாங்கனால் எனக்கு ஓடுறது பிடிக்கும் என் ஃப்ரெண்ஸ்ஸுங்களோடு ஓடுறது எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ஸ்ஸுங்களோடு ஓடினா ஜாலியாக பேசிகிட்டு வரது பிடிக்கும் ஆனால் சில நேரங்களில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதப்போ நான் தனியாகவும் ஓடியிருக்குறேன் எனக்கு தனியாக ஓடுறதும் பிடிக்கும் ஃப்ரெண்ஸ்ஸுங்களோடு ஓடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மொத்தம் ஓடுறது ரொம்ப பிடிக்கும்